ஹலோ ஹவுஸ் ப்ரோக்கர் ராஜேஷா பேசுறது சார் என்னுடைய நேம் ஜீவிதா உங்கள் நம்பர் என்னோடைய ஃப்ரெண்ட் கொடுத்தாங்க நீங்கள் கஸ்டமர் கேட்குற மாதிரி நல்ல ஒரு வீடு பார்த்து கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அதனால் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிணேன் என்னோடைய ஃபிரெண்ட் நேம் வந்து பிரியதர்ஷினி சார் ஓகே சார் எனக்கும் ஒரு நல்ல வீடு ரெண்ட்டுக்கு பார்த்து கொடுங்க சார் சார் இப்போ நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கோம் சார் வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கறதுனால் எனக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு வீடு பார்த்து கொடுங்க சார் சார் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நானு என்னுடைய ஹஸ்பண்ட் அப்புறம் என்னுடைய ரெண்டு பசங்க பசங்க இருக்கோம் சார் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெண்டு ரெண்டு ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் இருக்குற மாதிரி பார்த்து கொடுங்க சார் எனக்கு வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு அஞ்சாயருபாக்குள்ள பாருங்கள் சார் அப்போ தான் என் பட்ஜெட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சார் ஓகே சார் இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த நம்பரு வாட்ஸ்அப் நம்பர் தான் சார் இதுக்கே சென்ட் பண்ணிருங்க உங்களோடைய அட்வான்ஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்கள் சார் ஓகே சார் அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணணும் சார் என்ன சார் இவ்வளோ சொல்கிறிங்க ரெண்டாயிரம் வாங்கிக்கோங்களேன் சார் ஓகே சார் ரெண்டாயிரத்தி ஐநூறு வாங்கிக் வ தந்துடுறேன் சார் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள் சார் நான் பார்த்துட்டு எந்த வீடு ஓகேன்னு மெசேஜ் பண்ணுறேன் சார் ஓகே சார் தேங்க் யூ